குழந்தைகள் பள்ளியில் படிக்கும்போது காய்கறிகளும் பழங்கள் பறவைகள் இந்தமாதிரி எல்லாமே படத்தில் பார்த்து படிக்கிறதை விட அது கைவினை பொருள்கள் செய்யும் வினைஞர்கள் கிட்ட சொல்லி அந்தமாதிரி பொருள் பொருட்கள செஞ்சு அவங்க கையில் கொடுத்தாங்கனா தொட்டு பார்த்து அவங்க நல்லா எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் படத்தில் பார்க்குறதவிட அதேமாதிரி பொம்மலாட்ட கலைஞர்கள் அதுமாதிரி அதில் வந்து ஈஸியாக பாடம் சொல்லிக் கொடுத்தாங்கனா அதுவும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்